வரைவதற்கு வந்து பென்சில் வாட்டரு பெய்ண்டு ஷேடோவ் பண்ணுறதுக்கு வாட்ரு ப்ரூஃப் இதையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதை யூஸ் பண்ணும்போதே அந்த பொருளை வந்து எங்கே கிடைக்குன்னா பிராண்டட்னால் நடராஜு பென்சிலு ஆப்ஸரா பென்சிலு ஆப்ஸரா எரேசர் ஆப்ஸரா ஷார்ப்னரு இதை எல்லாம் பயன்படுத்துவோம் வரைவதற்கு அப்போது அந்த வரைவதற்கு பயன்படுத்தும் அந்த பொருள் வந்துட்டு விலைவாசி அதிகமாக இருக்கிறதால அதோடய ரேட்டு சில இடத்துல வந்துட்டு அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்கிறதால அந்த இடத்துல வாங்குறதுக்கோ நாங்கள் கொஞ்சம் யோசிக்கிறோம் அப்போது யோசிக்கிறப்போ அதோட பொருள் எங்கே விலை கம்மியாக இருக்கோ அங்கே பார்த்து வாங்குவோம் அப்படி விலை கம்மியாக இருக்கிறது வந்து கிருபா ஸ்டோர்லையும் அனுகிருகாவுலையும் அந்த ரெண்டு ஸ்டோர்லையும் பார்த்தீங்கன்னா வெளியில் விற்கிற பொருட்களின் விலையை விட இதில் வந்துட்டு ஒருரூபா ரெண்டு ரூபாய் கம்மியாக இருக்குது கம்மியாக இருக்கற போது அந்த பொருளோடய குவாலிட்டியும் நல்லா இருக்குது அது நல்லா ப்ராண்டட்டாக இருக்குது அப்போது வந்து அந்த எழுது பொருள் பேனா பேனா இங்க் இங்க் பாட்டில் இங்க்கு பென்னு இது எல்லாமே அந்த கிருபா ஸ்டோர்லேன்றது கம்மியாக கிடைக்கிது அது மாதிரி அதோடய வெலை அதிகமாக இருக்கிற இடத்துலையும் நாங்கள் வாங்குறதுக்கு விருப்பம் வருவதில்லை அது ஏன் அப்படின்னா நம்ம ஒரு பொருளை வாங்குறப்போ அது அதிக ரேட்டில் இருக்கும் போது நம்ம வாங்குறதுக்கு யோசிக்கிறோம் அதே கம்மி ரேட்டில் ஒரு பிராண்டட்டான பொருள் கிடைக்கிறப்போ அதை நம்ம மனதார வாங்கிக்கிறோம் அதை யூஸ் பண்ணிக்கிறோம் அதாலே தான் நாம் எப்பையுமே பிராண்டட்டான பொருளாக அப்ஸரா நட்ராஜ் இந்த மாதிரி அப்ஸரா எரேசர் ஷார்ப்னரு எல்லாம் வாங்குகிறோம்